ஆ ஹலோ சார் அக்ஷயா ட்ராவல் ஏஜென்சியா ஆ சார் நாங்கள் இதுமாதிரி வெக்கேஷனுக்கு கொடைக்கானல் அந்தமாதிரி ப்ளான் போட்டுருக்கோம் எங்களுக்கு வந்துகிட்டு கூ கூட்டிட்டு போகணும் நீங்கள் ட்ராவல் அதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் ஆ ஆமாம் சார் நாங்கள் வந்து இப்போ சேலம் ஆ ஓகே சார் இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ குரூப்பாக கூட்டிட்டு போவீங்களா இல்லை தனியாகவே கூட்டு போவீங்களா நாங்கள் ஒரு எட்டு பேரு இருப்போங்க சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் அப்படின்னா மொத்தமாக நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் இது எதுவும் டிஸ்கௌண்ட் அந்தமாதிரி பண்ணுவீங்களா சார் ஆ ஓகே சார் இதுமாதிரி எங்களுக்கு வந்துட்டு ஒன் ரெண்டு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி சுற்றி காட்டுகிற மாதிரி இருக்கும் அப்படில்லாம் பண்ணுவீங்கள்ல சார் ஆ ஓகே சார் அடுத்த வாரம் திங்கக்கிழம அப்படின்னா கரெக்டாக கூட்டு போவீங்களா அந்தமாதிரி டேட்டில் கிளம்பலான் இருக்கோம் ஆ ஓகே சார் ஆ நன்றி சார்